தலைமுறையாக சமையல் குறிப்பு அப்படிங்கிறது எங்கள் வீட்லலாம் இல்லை என்னனா ஃபஸ்ட் வந்து முத முறையாக எங்கள் சமையல் வந்து எங்கள் அம்மாகிட்டேருந்து கற்றுக்கிட்டன் அது சிறுசு சின்ன சின்ன தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அது பார்த்தா கடைசியில் எல்லாம் செய்கிற அளவுக்கு நானே வந்துட்டேன் பட் கல்யாணம் ஆனால் போனதுக்கு அப்புறோம் என் கணவர் கூட வந்து அவங்க வீட்டில் வந்து வித்தியாசமாக சமைக்க ஆரம்பிச்சாங்க அது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காவே கிட்டத்தட்ட ஒரு வர்ஷம் ஆகிடுச்சி சொல்லப்போனால் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறந்தான் அவங்க எப்படி சமைக்கிறாங்க என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு இங்கே வீட்டுக்கு வந்தால் அம்மா விதமான சமையல் அம்மா எது சொல்லிக் கொடுத்தாங்களோ அதான் கையிக்கு வரும் அங்கே போயாச்சுன்னா அத்தை என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்து பார்த்து செஞ்சு நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்துடும் ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆய்ச்சுன்னா கொஞ்சம் நாள் சமைக்காமல் கேப் விட்டுன்னிக்கு அத்தை சொல்லிக் கொடுத்த சமையல் மறந்து போய்ச்சு அம்மா சொல்லிக் கொடுத்ததது தான் ஆரம்பத்தில் என்ன விதைக்கிறோம் அதான் வரும்பாங்க ஐந்தில் விளையாதது ஐம்பதுலேயும் விளையாது அந்த மாதிரி அம்மா என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதான் கடைசி வரைக்கும் நீண்டுச்சு நம்ம நிலமைக்கு வரும் அந்த மாதிரி தான் சமையலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யோசித்து யோசித்து பார்த்தா தான் அது தான் ஞாபாகம் இருக்கும் அந்த மாதிரி தான் அது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தலை முறையாக பயன்படுத்தின சமையல்னு நினைக்கிறேன் அப்போ குறிப்பிட்டு இப்படி தான் சமைக்கணும் அப்படிங்கிறது யாரும் விரும்புறதில்ல இந்த காலத்தில் எல்லோருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க ஹோட்டல் சாப்பாடு எல்லோரும் விரும்புகிறாங்க அது பார்த்தா என்ன தலை முறையாக சமைச்சு தான் வராங்க அது ஒன்றும் கிடையாது கொஞ்சம் செகெண்ட் எல்லா கற்றுக்குறாங்க எல்லாம் யூடியூப் வந்துடுச்சு தெரியாத சமையலை கூட அது சொல்லிக் கொடுக்குது அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும் அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற காலம் மாறி இப்போ ஃபோன் இருந்தால் போதும் நம்ம சமைச்சி பேர் வாங்கி போயிடலாங்கின்ற காலம் வரைக்கும் வந்தாச்சு இதான் உண்மையான நிலைமையும் கூட அதான் சமையல் வந்து ஒரு வித்தியாசமான செய்கிறது தான் அதுக்கு தலைமுறைகள்லாம் தேவைப்படாது இப்போதைக்கு ஃபோன் இருந்தால் போதும்